அப்போ வந்து தைச்சி வெளியில் போட்டுனு போனாக்கா எல்லோரும் இது யார் தைச்சிங்க எங்கே தைச்சிங்க அப்படினு கேட்பாங்க இது நானே தைச்சேன்னு சொல்வேன் அப்போ வந்து நல்லாயிருக்குது எனக்கும் ரெண்டு தைச்சுக் கொடுங்கனு சொல்வாங்க அவங்களுக்கும் நான் தைச்சி குடுத்துருக்குறேன் பார்த்துட்டு நல்லாயிருக்குது கொக்கி கட்டினது அழகாக இருக்குது எம்மிங் பண்ணத்துக்கு அழகாக இருக்குது அப்படி சொல்வாங்க